ஆ சொல்லுங்கள் ஆமாம் டைலரிங் ஷாப்லேருந்துதான் பேசுகிறேன் நீங்கள் ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் இருக்கணும் ஆரி ஒர்க் அந்தமாதிரியா இல்லை நார்மலாக பேட்ச் ஒர்க் அது அந்தமாதிரி வேணுமா எல்லா பிளவுஸுமே உங்களுக்கு ஆரி ஒர்க் தான் தைக்கணுமா சரி ஓகே சாம்பிள் பிளவுஸ் வந்து டிசைனர் பிளவுஸா இல்லை சிம்பிளா ம்

சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா வெட்டிங் பிளவுஸுன்னா எப்படியும் ஒரு ஃபை தௌசண்ட் ஆகிடும் நீங்கள் நாலு பிளவுஸ் சேர்த்து கொடுக்குறீங்கன்றதுனால நான் உங்களுக்கு வேணுனா ஒரு ஃபோர் தௌசண்ட் கிட்டே ஃபுல் டிசைன் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லா பிளவுஸுமே அதேமாதிரி ஃபுல் டிசைன் வேணுமா உங்களுக்கு ஆமாம் அது ஆ நாங்கள் எல்லா டிசைனுமே தைச்சி தருவோம் எல்லாமுமே இங்கே போய்ட்ருக்கு அதுலேயும் ஆரி வேணும் அப்படின்னா நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்குக்கு மட்டும் கொடுத்துட்டு பஃபில் பஃபில் டிசைன் எதுவும் வராது கீழே மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டிசைன் வரும் அந்தமாதிரி ஆரிலாம் ஒரு டூ தௌசண்ட்ல போடலாம்

ம் மொத்தமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கலாம் ஆனால் வெட்டிங் பிளவுஸ் வந்து கம்மி பண்ண முடியாது அது ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் வந்துடும் அதுக்கு கம்மியாக ஃபுல் டிசைன் போடமுடியாது இல்லை மேம் அது எப்படின்னா ஆரியில் வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியாது ஏன்னா அதில் ஹெவி ஒர்க் இருக்குது அதனால் அவ்வளோலாம் கம்மி பண்ண முடியாது வெட்டிங் பிளவுஸில் இதுக்கு மேலே கம்மி பண்ணி கேட்காதீங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவே வந்துவிட்டு ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்காக கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் பல்க்காக கொடுக்குறீங்கன்றதுனால அது கம்மியாக தான் கொடுக்குறேன் வேணும்னா மற்ற கம்மி மற்ற பிளவுஸெல்லாம் ஆ இல்லை ஒரு பிளவுஸை ஃபுல் ஒர்க் போடணுன்னு சொன்னீங்கள்ல அதுக்கு கண்டிப்பாக ஃபிஃப்டின் டேஸ் எடுக்கும் ஆமாம் ஃபுல் ஒர்க் உங்களுக்கு வேணும்ல எல்லாமே கையால் போடுறதுதான் ஆரி ஒர்க்குன்றது சாம்பிள் பிளவுஸ் நான் நாளைக்கே கூட உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் மேடம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சைஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் நான் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த நாளே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் ரிஸீவ் பண்ணிவிட்டு அது கரெக்டா இருக்கா என்னென்னு போட்டு பார்த்து சொன்னிங்கன்னா போதும் ஆ ம்

ஓகே ஓகே ஸோ அதெல்லாம் பண்ணிடலாம் நல்லா பண்ணிக் கொடுத்துட்றேன் மேடம் நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நல்லா தைச்சி கொடுப்பேன் நீங்கள் நான் இது மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் மேடம் அது ஒரு டூ டேஸில் உங்களுக்கு ரிஸீவ் ஆகிடும் நீங்கள் அதை போட்டு ஓகே சரி ஓகே மேம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்குறேன் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ பாய்